ஹலோ வணக்கம் பிரியா ஹோம் அப்ளையன்சஸ்ஸா எனக்கு ப்ரீமியம் ஜோடியா மிக்ஸர் க்ரைண்டர் வேணும் அதில் என்னென்னா கொஞ்சம் சோர்ஸ் இருக்குதுன்னு கொஞ்சம் சொல்லுறிங்களா சரி ஆ ப்ரீமியம் வாங்கிக்கலாமா இல்லை ப்ரீத்தி பட்டர்ஃப்ளை மாதிரி வேறு வேறு கம்பெனி வாங்கிக்கலாமா

டபுள் ப்ளேடா இல்லை ஃபோர் ப்ளேடா ஓக்கே மேம் இப்போது வே அதில் வேறு எதுவும் எதுவும் டிஸ்கவுண்ட் போடுறிங்களா இல்லை ஹோல்சேல் ரே அதுக்கு வேறு எதுவும் ஃப்ரீ இல்லை இஎம்ஐ வேறு எதுவும் கொடுக்குறிங்களா ம் ஓக்கே மேம் வேறு எதுவும் ஹோம் அப்ளையன்சஸை நியூ மாடல் எதுவும் வந்திருக்கா ஓகே மேம் நான் என்னுடைய என்னுடைய வீட்டு அட்ரெஸ் அனுப்புகிறேன் நீங்கள் எனக்கு கொஞ்சம் டோர் டெலிவரி பண்ணிடறீங்களா எனக்கு அனுப்பிச்சுடுங்க மேம் எனக்கு எனக்கு அனுப்பிச்சுடுங்க நான் எங்கள் வீட்டுக்காரவங்கள்கிட்ட கேட்டுவிட்டு நான் வந்து உங்களுக்கு அனுப்பி விட்றேன் மேம் இல்லை என்னோடய அட்ரெஸ் வந்து கும்பகோணம் ஜான் செல்வராஜூ நகர் செகண்ட் ஸ்ட்ரீட் தேங்க்யூ மேம்